எங்கள் ஊரில் வந்து தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா அம்மன்ங்கிற தெய்வத்தை தான் வந்துவிட்டு முதன்மையாக வச்சு வழிபடுவாங்க இந்த வழிபாடுகளில் வந்துவிட்டு பல்வேறு கட்டங்கள் இருக்கு அதேமாதிரி அவங்களுக்கு நிறைய சடங்குகளும் கடைப்பிடிப்பாங்க தீ மிதித்தல் அப்புறம் கும்பம் எடுத்தல் இந்தமாதிரி நிறையா வந்து சடங்குகள் வந்து செய்வாங்க இந்த கும்பம் எடுக்கறது வந்து எதுக்காகன்னா தலையில் வந்து ஒரு கலசம் போன்ற அமைப்புள்ள ஒரு குடத்த வந்து சுமந்துக்கிட்டு செல்வாங்க இந்தமாதிரி செல்லும்போது அதுக்குள்ளே இருக்க தண்ணியில இருக்க துளசி இந்த மாதிரி விஷியங்கள்லருந்து வெளிய வர நற்குணங்கள் இதெல்லாம் வந்துவிட்டு மக்களுக்கு பரவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா கலசங்கள் வடிவமைக்கப்பட்டது எதற்காகன்னா சூரிய கதிர்கள் அது மேலே படும்போது மக்களுக்கு அதுலருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த விட்டமின் டிங்கிறது வந்து பரவணும் அப்படிங்கிறத்துக்கு தான் இந்தமாதிரி கும்பம் எடுத்துக்கிட்டு ஊரில் இருக்க எல்லா தெருக்களுக்கும் போவாங்க அந்தமாதிரி போகும்போது அந்த தெருக்களில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு நல் ஆற்றல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்காக இந்த சடங்கு செய்வாங்க அதேமாதிரி தீ மிதித்தல் பூ மிதித்தல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு செய்வாங்கன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாம் வந்துவிட்டு நிறைய தூரங்களுக்கு நடந்தே செல்வாங்க உள்ளங்கால்கள் வந்துவிட்டு வலிமையாக இருந்தா மட்டுமே இந்தமாதிரி நடந்து செல்ல முடியும் அதேமாதிரி சின்ன சின்ன முற்களுக்கும் கற்களுக்கும் கால்ல குத்தி குத்தி அவங்களுக்கு வந்து காயங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்தமாதிரி கால்கள் வந்து வலிமையாக இருந்தா அந்த மாதிரி காயங்களை தடுக்கலாங்கிறத்துக்காக தான் இந்த பூ மிதித்தல் அதாவது தீயில் வந்து இறங்கி நடந்து போகற ஒரு சடங்கை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சடங்கை செய்யும்போது உள்ளங்கால்கள் வந்து வலுவானதாகவும் கடினமானதாகவும் ஆகும் அது ப அந்தமாதிரி ஆயிடுச்சின்னா அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் வந்துவிட்டு பயமில்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட எண்ணம் இதேப்போன்று இன்னொரு சடங்கு பால் அபிஷேகம் இந்த பால் அபிஷேகம் வந்துவிட்டு சாமி சிலைக்கு வந்து பண்ணுவாங்க அந்த பஞ்ச பாஷன சிலை நவபாஷன சிலைகள்னு வந்துவிட்டு அந்த காலத்தில் இருந்தது அந்தமாதிரி சிலைகள் மேலே பால் அபிஷேகம் பண்ணும்பொழுது அதுலருந்து கிரஹிக் அந்த சிலை வந்துவிட்டு சூரிய கதிர்கள்ல இருந்தும் அந்த பாலில் இருந்தும் கிரஹிக்க கூடிய ஆற்றலானது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பரவி வழங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்துவிட்டு இந்த சடங்குகளும் வழிபாடுகளும் செய்வாங்க இந்த சடங்குகள் வழிபாடுகள் தான் எங்கள் ஊரில் வந்து செய்வாங்க